எங்கள் சைட் பார்த்திங்கன்னா கிராமத்தில் ஃபுல்லாக எங்கள் சைட் ஃபுல்லாக முந்திரி மரம்தான் முந்திரிக்கி போகிறது கொட்டை பொறுக்கிறது அந்தமாரிதான் எங்களுக்கு ரெகுரல் ஒ ர ரெகுலராக போய்ட்ருக்கிற தொழில் முந் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சீசன்தான் அதை பொறுக்கி முடிச்சதுக்கு அப்பறமும் என்ன இருக்குனா அது ஒரு மிஷினில் முந்திரி முந்திரி கொட்டை உடைக்கறது அது தோல் தனியாக பயிர் தனியாக நீக்கிறது அந்தமாதிரி வேலைதா இருக்கும் ஒருசில பேர் யாராவது படித்த பிள்ளைங்க தான் பொறுப்பாக சென்னை அந்தமாதிரி போய்ட்டு ஆஃபிஸில் சிஸ்டம் ஒர்க் அந்தமாதிரி பார்ப்பாங்க சில பேர் வந்துட்டு ஃபாரின் வெளி வெளிநாட்டுக்கும் போய் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் எங்கள் ஊரில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒருசில பேருதான் அந்தமாதிரி சென்னை போகிறது வெளிநாடு போகிறது அந்தமாதிரிலாம் இருப்பாங்க ஆனால் எங்கள் சைட் கிராமத்தில் ஃபுல்லாக வந்து இந்த முந்திரி மரம்தான் எங்களுக்கு மிகப்பெரிய கைத்தொழில் முந்திரி கொட்டை பொறுக்கிறதுதான் ஒருசில பேருதான் அந்தமாதிரி பண்ணுவாங்க இந்த முந்திரியை பொறுக்கிறது உடைக்கறது பயிர் தனியாக போக்குறது இந்தமாதிரி வேலைதா இங்கே பண்ணிட்ருப்பாங்க மோஸ்ட்லி எங்களுக்கு இதுதான் ஒர்க்கு